நாங்கள் ரோமன் கத்துலிக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுங்கிறதுனால எங்களுக்கு வந்து குறிப்பான இது ஆங்கில வருஷ பிறப்பு மற்றபடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸு அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை தான் இதில் எங்களுக்கு வந்து ஆங்கில வருஷ பிறப்புக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் கேக் வெட்டுவோம் புதுசா ந நல்லபடியா வ அசைவம் சமப்போம் சாப்புடுவோம் நண்பர்களுக்கு குடுப்போம் சந்தோஷமா இருப்போம் அதே மாதிரி கிறிஸ்மஸ்ஸுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாங்கிறதுனால அதுக்கும் இப்போ கேக் வெட்டுறது வந்து பழக்கமாகவே போச்சு அதனால் எல்லாருமே கேக்கு தான் வெட்டிக்கிட்ருக்கோம் கேக் வெட்டுவோம் மற்றபடி கோவிலுக்கு போயிட்டு இதில் வருவோம் அதான் முக்கியமான உணவு பொருளாக இருக்கும் ஈஸ்டர் பண்டிகையில் பார்த்தீங்கனாக்க பெரும்பான்மை வந்து எங்களுக்கு வந்து அந்த நாற்பது நாள் விர நா நாற்பது நாளு வந்து நாங்கள் வந்து நோன்பு இருப்போம் இயேசு கிறிஸ்து உடைய மரணத்தை தியானிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் அசைவம் சாப்பட மாட்டோம் சைவம் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க அங்கே கொடுக்கற ஓஸ்த்தின்னு சொல்லக்கூடிய அதாவது அப்பம்னு சொல்லுவோம் அது தான் அதிகமாக உணவா எடுத்துப்போம் மற்றபடி அதில் வந்து அதிகமான இது கிடையாது மாற்றங்கள் எதுவும் இருக்காது மற்ற வெவ்வேறு விழாக்கள்னாக்கா பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் வா பொங்கல் அன்னைக்கு வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு அது ய பொதுவாகவே தமிழர்கள் எல்லாருமே கொண்டாட்கிறதுனால எல்லாரும் நாங்களும் அதையும் கொண்டாடுவோம் தீபாவளி பக்கத்து விட்டுல தீபாவளி பண்ணிக்கிட்டிருக்காங்க தீபாவளி கொண்டாட்கிறாங்கங்கிறதுனால நம்ம விட்லயும் கொஞ்சம் பட்டாசுங்களை வாங்கி வெடிச்சு ஏதாவது பலகாரம் செஞ்சு முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி ஏதாவது சும்மா சாதாரணமாக செஞ்சு சா சாப்பிடுவோம் அதே மாதிரி ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமு பெருவிழா தான் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற இஸ்லாமிய நம்பரு நண்பர்கள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துட்டு போவாங்க இது தான் வழக்கமாக தமிழ்நாட்டில் அதிகபட்சம் வந்து மக்கள் கொண்டாட்கிற பண்டிகையும் அதை அதற்காக பயன்படுத்துகிற உணவுகளும் இது மட்டும் தான் அதிகம்